கேட்குதுங்களா ஆ கன்னுங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது இந்த தென்னங்கன்று மாங்காக்கன்று எல்லாம் நல்லா தான்இருக்குது சோர்ந்து போகிறதுனு சொல்கிறாங்களா கஸ்டமர் அடிக்கின்ற வெயிலில் மனுஷன் சோர்ந்துட்றாங்க சார் என்ன சார் பண்ணுறது தண்ணி ஊற்றின்னு தான் இருக்கிறோம் ஆ நாங்கள் ஊற்றுறோம் காலையில் ஒரு வேளை மதியம் ஒரு வேளை சாய்ங்காலம் ஒரு வேளை ஊற்றுறோம் கொஞ்சம் உரங்கிரம் போட்டதில் கொஞ்சம் சோர்ந்து தண்ணி ஊற்றுங்கின்னே இருக்கிறோம் நான் சரி நாங்கள் கரெக்டா இதுக்கு மேட்டு பயன்படுத்துகிறோங்க கரெக்டாக இருக்குதுங்க இதுக்கு மேட்டுங்கு சரி சரி நாங்கள் கரெக்டா இதுக்கு மேட்டு பயன்படுத்துகிறோம் தண்ணி மூணு வேளையும் ஊற்றுறோம் ஆ சரிங்க